ஜோதிகாங்க ம் என் ஆதார் கார்டு தொலைஞ்சுப் போச்சு அது அது எப்போ வரணும் என்னன்ன கொண்டு வரணுன்னு சொல்லுங்கள் இருக்குது

ஆ நம்பர் தெரியும்

ஆ

சரிங்க எல்லாமே இருக்குதுங்க சரி என்றைக்கி வரலாம் எப்போ வரட்டும் ஆ சரி ஆனால் என்றைக்கி வரணும் சொல்லுங்கள் வந்துடுறேங்க

சரி என்றைக்கி வரணுன்னு சொல்லுங்கள் சரியா

ஆ ஆ சரி ஆ பத்து மணிக்கு வந்துடுவேன் நான் பத்து மணிக்கு வந்துடுறேங்க சரிங்க இசேவை மையத்துலேருந்து பத்து மணிக்கு வந்து போ கால் பண்ணுறேன் சரி ஓகே